ஸ்டெம் பல்கலைக்கழகம் அந்த கல்லூரில்லாம் பார்தீங்ன்னா இப்போ வந்து அதெல்லாம் வந்து எ எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை அது வந்து மோஸ்லி கொஞ்சம் சென்னை அதுமாதிரி இடத்தில் தான் இருக்குது ஏன்னால் இன்ஜினியரிங் காலேஜ்னா அங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இந்த இந்த சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் என்றது வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் அதில் தான் இருக்குது அதில் வந்து இந்த கிராமப்புற மக்கள் வந்து அதிக அளவு வந்து பயன் அடைவதில்லை ஏன்னால் வந்து அவங்களுடைய கல்வி தரமும் சரி அவங்களுடைய நாலேஜ் சரி அது வந்து அங்கே வந்து ஈக்குவல்லா அங்கே ஈக்குவல் பண்ண முடியல அவங்களுக்கு வந்து நிறைய அட்வாண்டேஜ் வந்து அதில் இருக்குதுனு சொல்ல முடியல அது வந்து சிட்டியிலே கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் இது பண்ணவங்க ஒன்னு நாலேஜப்பள் பர்சன்னாக இருந்தால் அது வந்து அவங்கள் அக்சப்ட் பண்ணிப்பாங்கள் ஆனால் கிராமத்தில் இருந்து அதுவும் இந்த பெண்கள் முக்கியமாக பெண்கள் வந்து ஏன்னால் அந்த சுட்சிவேசன்லே வளர்வது வேற இங்கே இந்த சுட்சிவேசன் வளரது அது வந்து அவங்களால் ஈசியா பிக் அப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த பல்கலைக்கழகம் கல்லூரி அந்த சயின்ஸ் டெக்னாலஜி அது வந்து ரொம்பவே வந்து எல்லாமே கிடக்கிது அதில் இருந்தாலும் வந்து இந்த கிராமப்புற மக்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமலையே விட்டுறாங்கள் நிறைய பேர் அதில் ஏதாவது ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்புடின்னு சொல்லிட்டு மு பண்ணுறவங்களு இருக்காங்கள் ஒரு சிலவங்கள் இதுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு விடுறவங்க தான் இருக்குறாங்களே அந்த அந்த அந்த பல்கலைக்கழகங்களில் போயிட்டு பார்த்து தான் அதனால வந்து இந்த சிட்டி சைடு பர்சன் தான் அதிகமாக வந்து பயன் அடைகிறாங்களே காண்டி இந்த கிராமப்புற மக்கள் வந்து அதை பற்றி தெரி அவ்ளோ தெரியாது ஏன்னால் அவங்கள் வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு அந்த சிட்டி சைடு ம அந்த ஸ்டுடன்ட் மட்டும் தான் அதில் வந்து அதன் அதன்னுடைய பெனிபிட்டை வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறாங்களே கல் இந்த கிராமபபுற மக்களும் பெண்கள் அவங்கள்லாம்வந்து பயப்பிடுவாங்க அங்கே போறத்துக்கே பயப்பிடுவாங்க ஏதோ ஒரு ஏதாவது ஒரு சிலவங்க மட்டும் தான் வந்து அது மூலியமா வந்து பயன் அடைகிறாங்க